என்ன தெரிஞ்சிக்கணும்னா எல்லாத்தையும் டிவி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போல்லாம் வந்து நம்ம கடன் வாங்குறதுக்குலாம் தேடிலாம் போக தேவையில்லை நம்ம விளம்பரம் பார்த்தே நம்ம தெரிஞ்சிக்கலாம் விவசாய கடன் கொடுக்கறாங்க வீட்டு கடன் கொடுக்கறாங்க க நகை கடன் கொடுக்கறாங்க இதை பார்த்து தான் நாங்கள் வந்து ஏதனா தேவைனா நாங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி லோனெலாம் வாங்குறோம் அதனால டிவி பார்க்கறதுனால நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் தெரிஞ்சிக்கறோம் எங்கெங்கே என்னென்ன பண்ணுறாங்க என்ன வேலை செய்கிறாங்க என்ன எந்தமாதிரி கடனெலாம் கொடுக்கறாங்க எங்கே தொழில் நடக்குது அதெல்லாம் பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம்